ஆமாம் எங்கள் ஊரில் அழகான நூலகம் உள்ளது இந்த நூலகம் பார்த்தீங்கனா சுமார் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களை உள்ளடக்கியது இங்கே தமிழ் பேப்பர்ஸ் இங்கிலிஸ் பேப்பர் எல்லா நியூஸ் பேப்பரும் அவைலபில்